ஹலோ வணக்கம் சார் அரசு பூங்காங்களா ஆ வணக்கம் சார் என் பேயரு வந்து அபிஷேக் நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன் வர சனிக்கிழம என் மருமகள் வந்து ரொம்ப ஆசப்படுறாங்க இதுமாரி பொழுதுபோக்கு பூங்காக்குப் போகணும் அப்படின்ட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு எத்தனை மணிக்கு திறப்பீங்கன்னு சொல்ல முடியுமா எவ்வளோ டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோக்கி சேல் பண்ணுவீங்க எவ்வளோ எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் பசங்களெலாம் கூட கூட்டு வரலாமா நல்லா என்ஜாய் பண்ண முடியுமா ஏன்னால் வந்து எங்க மருமகள் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வாரமாக ரொம்ப கேட்டுகிட்டு இருக்காங்க எனக்கு போயே ஆகணும் போய் ஆகணுன்ட்டு இப்போ தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு ஸோ அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறாங்க நீங்கள் எங்களுக்கு நான் கேட்க வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கனா நாங்கள் முன்னாடியே கூட புக் பண்ணலாமா இல்லை நேரில் வந்து தான் டிக்கெட்ஸ் வாங்கணுமா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வரலான்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னால் பூங்காவுக்கு ஃபேமிலியாக போனால் நல்லா இருக்குன்னு நினக்கிறேன் ஸோ ஒ ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு ஒரு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ அமௌண்ட்டு எங்களுக்கு அப்பண்டபிளாக நல்லா இருக்குன்னு நினக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நாங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கிறோம் ஃப்ரீ புக் கூட பண்ணிக்கிறோம்